ஒருத்தங்க பல பலவீனங்கிறது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஃபேமிலி அண்ட் சர்கிள்ஸ் தான் அவங்க ஃபேமிலி சர்கிள்ஸ் தான் ஃப்ரண்ட்ஸ்சுங்றது பலம் ஒருத்தரோடய மன மன மன தைரியத்தியும் எல்லாத்தையும் இது ஃப்ரண்ட்ஸ்சோடு தான் என்ன ஒரு பிரச்சனைனாலும் அவங்க அப்பா அம்மாகிட்ட சொல்லணும் ஃப்ரண்ட்ஸ் நீங்கள் சொல்லாம் எந்த பிரச்சனைனாலும் உங்கள் ஃப்ரண்ட்ஸ் நீங்கள் பேசலாம் தைரியமாக அதே உங்கள் அப்பா அம்மாகிட்ட அங்கே கெடைக்கிற ஃப்ரீடம் வந்து உங்கள் ஃப்ரண்ட்ஸ்கிட்ட உங்கள் ஃப்ரண்ட்ஸ்கிட்ட அதிகமாகவே இருக்கும் அந்த ஃப்ரீடம் மற்ற பலவீனம் என்னன்னா உங்கள் ஃப்ரண்ட்ஸ் உங்கள் பேரன்ட்ஸ் இல்லை உங்கள் பிடிச்சவங்க வேறே யாராவது உங்களை சுற்றி இல்லைனா லோன்லியாக ஃபீல் பண்ணால் அது ஒரு ரொம்ப கில்ட்டி ஒரு மா அது ஒருத்தங்கள உங்கள் ஃப்ரண்ட்ஸ் கூட இருக்கமோது எவ்வளோ பெரிய பிரச்சனையா தைரியமாக பார்த்துக்கலாம் எவ்வளோ இதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் எதாக இருந்தால் பார்த்துக்கலானு தோணும் இதுவே உங்கள் ஃப்ரண்ட்சோ இல்லை உங்கள் அப்பா அம்மா யாராவதுன்னா தைரியம் போய்விடும் தைரியம் உடஞ்சிரும் அது உங்கள் பலவீனமாகிடும் பயங்கிறது உங்கள் பலவீனம் ஃப்ரண்ட்ஸை அப்பிடில்லாட்டினா அவங்க ஃப்ரண்ட்ஸ் தைரியம் அவங்களாம் ஜாலியாக இருந்தாங்கனா பேசலாம் எப்படி வேணா பேசிட்டு அவங்க தெரிஞ்சாங்கன்னால் சொல்லாம் ஆனால் இதை மாதிரி எல்லார்கிட்டையும் பேசிகிட்ருக்க முடியாதில்ல அதுதான் ஃப்ரண்ட்சே அப்பா அம்மா தம்பி இல்லை யாராக இருந்தால் அதலாம் என் ஃப்ரண்ட்ஸ் என்னோடய பலந்தான் என் பலவீனம் வந்து அவங்கதான் ஏன்னா இவங்க இல்லாமல் நான் இருக்க முடியாது என்னாலேயும் அவங்க இல்லாமல் இருக்க முடியாது ஃப்ரண்ட்சுங்கிறது எல்லாரும் சேர்ந்ததுதான் யார் பார்த்த யார் வேணாலும் ஃப்ரண்டாகலாம் ஆனால் எல்லாருமே பேரென்ட்ஸ் மாதிரி கண்டிப்பாக கண்டிப்பாக ஃப்ரண்ட்ஸ் வந்து ஃப்ரண்ட்ஸ் சர்க்கிள் இன்னும் அதிகமாக இருந்தால் தான் உங்கள் உங்களுக்கு சூப்பரான என்விரான்மெண்ட்டாக இருக்கும் இப்போ வந்து ஃப்ரண்ட்ஸ் கம்மியாக இருக்காங்க ஃப்ரண்ட்ஸ் இல்லை ஃப்ரண்ட்ஸ்கிட்ட சண்டைனா பேசாமலாம் இருக்காதிங்க ஃப்ரண்ட்ஸ் இருந்ததால் தான் உங்கள் பலம் ஃப்ரண்ட்ஸ் தான் உங்கள் பலம் ஃப்ரண்ட்ஸ் இல்லைன்னா அதுதான் உங்கள் பலவீனம்